நீர் நிலையில வாழுற பறவையை பார்க்க நீச்சல் தேவை இல்லை அப்படியே நீச்சல் நம்ம கற்று வச்சுருந்தாலும் நீந்திப் போய் பார்க்கப் போகறது இல்லை தூரமாக தான் ரசிப்போம் இல்லைன்னா பைனாகுலரில் பார்ப்போம் அப்படியே நம்ம நீந்திப் போய் அந்தப் பறவைய பார்க்கணுன்னு நினச்சா அது நம்ம சத்தத்தைக் கேட்டு ஓடிப் போய்விடும் மலைகளை கடந்துப் போகப் பயிற்சி ரொம்ப அவசியம் ஏன்னுன்னா நூற்றுல ஒருத்தவங்களுக்கு நீச்சல் தெரிய வாய்ப்பு இல்லை நிறைய கடினமான செங்குத்தாக இருக்கும் பாறைகள் உள்ளன அதன் இடுக்குகள்ல நிறைய அரிய வகை பறவை எல்லாம் பார்க்கலாம் சார் அதுக்கு தேவையான கருவிலாம் போட்டுகிட்டு ஏறினா ரொம்ப நல்லா இருக்கும் சார்